எனக்கு இளையராஜாவை ரொம்ப பிடிக்கும் ஏன்னெனு கேட்டிங்கன்னால் மேற்கத்திய வாத்தியம் கிழக்கத்திய வாத்தியம் எல்லாம் கலந்து ஒரு இசையமைத்தாரு அவர் பார்த்தீங்கனா அன்னக்கிளியில் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்து முன்னணி இசையமைப்பாளராகவே இருக்கிறாரு இப்போ அவரோட சேவையை பாராட்டி பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க திரைப்படத்துக்கு வெளியில் பார்த்தீங்கனா சிம்பொனியிலேயும் ஒரு ஒரு சாதனை பண்ணிணாரு இப்போ தமிழ் பக்தி இலக்கியத்தோட உச்சம் திருவாசகம் அந்த திருவாசகத்தை ஒரு சிம்பொனியில் ஒரு படைப்பாக வெளி கொண்டாந்தார் அந்த வகையில் சினிமாவை தாண்டி பக்தி இலக்கியத்துலேயும் ஒரு சாதனை படைத்தாரு நகரங்களில் மட்டுமே இருந்துக்கிட்டிருந்த ஒரு தமிழ் இசையை கிராமத்துக்கு கொண்டு வந்தவர் அவர் தான் அதனால் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் தமிழில் மட்டும் இல்லை தெலுங்கு மலையாளம் கன்னடம் எல்லா தென்னிந்திய மொழிகள்லேயும் இன்றறைக்கும் ஒரு முன்னணி இசையமைப்பாளராக தான் இருக்கிறாரு